காலநிலை எப்படி இருக்குன்னா மழையாக இருந்தாலும் வெயிலாக இருந்தாலும் குளுராக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பாதிக்க படுகிறது அந்த கடலூர் மக்கள் தான் வெயிலாக இருந்ததுன்னா அந்த தண்ணி மட்டும் தண்ணி ரொம்ப அடியில் போயிடும் நிலமட்டத்தோடய தாண்டி போயிடும் கொஞ்சம் கூட தண்ணி கிடக்காது ரொம்ப வறட்சியாக ஆயிடும் எந்த வித எந்தவித பொருட்களும் விளையாது அதே மழை காலன்னா எல்லாமே எல்லா பொருட்களும் அழுகி போயிடும் வீணா போயிடும் வீட்டுக்குள்ளலாம் தண்ணி வந்து நிற்கும் அந்த வீட் அந்த வீட்டில் இருக்கற ஜனங்கலாம் ரொம்ப பாவம் அது சின்ன சின்ன பசங்கலாம் இருப்பாங்களே அவங்களாம் அவங்க நினச்சி பார்த்தாலே அவங்களாம் ரொம்ப பாவமாக இருக்குது இந்த கடலூர் மாவட்டத்தை இன்னும் சொல்லணுனா இந்த ரொம்ப பாதிப்பான மாவட்டமே கடலூர் மாவட்டம் தான் அந்த கடலூர் மாவட்டத்தில் இருக்கறவங்க எல்லோருமே பாவம் அந்த அந்த கடலூர் மாவட்டத்தில் எங்கள் இருக்கற ஜனங்கலாம் ரொம்ப பாவம் அது ஜனங்கலாம் ரொம்ப கஷ்டத்துலேயும் அந்த மழையில் கொடுத்த நிவாரணத்த வச்சு தான் வாழுவாங்க மழையெல்லாம் அவங்க புயல் அடிக்கும் போதெலாம் அவங்க எல்லாத்தையுமே பொருள்லாம் பறிபோகும் அதெல்லாம் கண்டுக்காமல் இருப்பாங்க அந்த கடலூர் மாவட்டம் மக்களுக்கு நான் வேண்டுகிறேன்